இப்போ ஒரு கிறிஸ்மஸ் வருதுன்னாக்கா அந்த கிறிஸ்மஸுக்கு நாங்கள் குடில் ஜோடிக்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிலேந்து குடில் ஜோடிப்போம் அதுக்கு தேவையான மண் புல்லுங்க வளர்க்கறது அதெலாம் ரெடி பண்ணின்னுருப்போம் அப்புறம் கிறிஸ்மஸுன்னாக்கா எங்களுக்கு ட்ரெஸு எடுப்போம் போயி பார்த்து பார்த்து எத்தினை கடை ஏறி ஏறி இறங்கணுமோ அத்தினை கடையில் ஏறி இறங்கி நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து எடுப்போம் அப்புறோம் வீட்டில் வர விருந்தாளிங்களுக்கு சொந்தங்களுக்கெலாம் வீட்டில் திங்ஸுங்க செய்வோம் முறுக்கு அதிரசம் கலகல அப்படிலாம் செய்து வர்றவங்களுக்கு எங்கள் அன்பை வந்து பகிர்ந்துக்குவோம் அது மூலயமா வீட்டில் சமைக்கிறோம் மதியம் சமைக்கிறோன்னாக்கா எல்லோரையும் கூப்பிட்டு எல்லோரும் கும்பலாக உக்காந்து சமைச்சு எல்லோரும் ஒற்றுமையா சாப்பிடுவோம்